முதன் முதலில் வந்து வரைய தொடங்கும்போது மக்கள் செய்கிற தவறு எதுன்னு பார்த்தீங்கனா வந்து உங்களுக்கு வரையணுன்ற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது ஒரு சிலருக்கு அது வந்து எப்படி வரையணும் எந்த மாதிரி வரைஞ்சா நம்ம நினைக்கிறது அழகாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பென் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் பென்சில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வரைஞ்சாங்கனா அவங்க வந்து வரையும் போது தப்பாக இருந்துச்சுனா அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் அ அழிச்சிக்கிலாம் ரப்பர் எடுத்து ரப்பர் எடுத்து அழிச்சுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்பியும் அந்த இடத்துல நம்ம என்னென்ன வரையணும்னு நினைக்குறோமோ அதை வரைஞ்சிக்கிலாம் அப்றம் பார்த்தீங்கனா வந்து இந்த கலர் பண்ணுவாங்க கலர் கொடுப்பாங்க அதை வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து கரெக்டான கலர் கொடுக்குறது இல்லை ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று வந்து கலர் கொடுக்குறது அதில் கலர் கொடுத்தா தான் நம்ம எவ்வளோக்கெவ்ளோ அழகாக வந்து ஓவியத்தை வரைஞ்சாலும் அது வந்து நல்லா காட்டிக் கொடுக்கும் அந்த கலர் கொடுக்குறதன் மூலமாக அந்த கலர் கொடுத்தா தான் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் பார்க்கவே வந்து ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அது தான் வந்து ஃபஸ்ட்டு செய்கிற தவறு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கனா வந்து ஒரு கரெக்டான பேப்பர் எடுத்து வரையிறது இல்லை ஒரு சிலர் நோட்லேருந்து மெல்லிசான பேப்பரில் வரைகிறது அந்த மாதிரியான பேப்பரில் வரைகிறாங்க ஓவியம் வரையறதுக்குன்னு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் வரைஞ்சோனா அதில் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இன்னும் வந்து பென்சிலும் இருக்குது எந்த இடத்துல வந்து லைட்டான கலரில் லைட் கலர் பென்சிலில் எழுதணும் அந்த பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சி எழுதணும்னா நல்லாயிருக்கும் டார்க்கும் இருக்குது லைட்டும் இருக்குது நம்ம வரையும் போது லைட்டாக இருக்கிற பென்சிலில் வரைஞ்சி எழுதினோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக கலராக காட்டுற இடத்துல கொஞ்சம் டார்க்கான பென்சில் யூஸ் பண்ணி அதை நம்ம எழுதி வரையலாம் அப்படி வரைகிறதன் மூலமாக பார்த்தீங்கனா நல்லா அழகாக இருக்கும் நம்மளுக்கே வந்து ஆர்வமாக இருக்கும் அடுத்த படம் வரையுறதுக்கே அதனால் இந்த மாதிரி வரைகிறதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஓவியத்தை வரைஞ்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு இதுனால் பார்த்தீங்கனா இது தான் நம்ம எந்த ஒரு ஓவியம் வரஞ்சாலும் அது வந்து அழகாக தான் வந்து இருக்கணுன்னு நம்மளே நினப்போம் அப்படி நினைக்கும்போது அதை கரெக்டான முறையில் வந்து அதை நம்ம வரைகிறதுனால அடுத்த படம் வரைகிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் அப்போ தான் வரும் ஒரு எண்ணம் இந்த மாதிரி வரைஞ்சா இந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி வரையலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரும் நம்மளும் மற்றவங்களுக்கு கற்றுக்குடுப்போம் இதில் என்னென்ன இந்த மாதிரி வரைஞ்சா இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி வரைஞ்சா இதை சரிப்பண்ண முடியுமா இந்த மாதிரி வரைஞ்சா மட்டும்தான் இது வந்து அழகாக தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கே வரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணத்தில் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து எப்படி வரைஞ்சா எப்படி நல்லாயிருக்கும் நம்மளுக்குள்ளையே வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் அ எப்படின்னு சொல்லப்போனால் வந்து ஒரு மலை மலைக்கிட்ட இருக்க வீடு அந்த மாதிரி வரையணும்னு நம்மளுக்குள்ளே நம்ம நினச்சோன்னா அந்த மலை எப்படி இருக்கும் அந்த வீடு எப்படி வரையணும் அப்படின்ற ஒரு யோசனையை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து அந்த யோசனை பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல இந்த வீடு இப்படி வரைஞ்சா அழகாக இருக்கும் மலை பக்கத்தில் இந்த மாதிரி வீடு இருந்தா தான் அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரும் போது நம்ம வரையும் போது அதே அதே ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்டுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் போது எந்த இடத்துல என்ன மாதிரி வரையணும்றது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வராது முன்னாடி இப்படி நம்ம யோசித்து வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம வரைவோம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வரையணுன்றதை தான் மைண்டில் நம்ம செட் பண்ணி வச்சிக்கணும் அது தான் வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம அழகாக வரைஞ்சி நம்ம பார்த்து ரசிக்கலாம் நம்மளோடய ஓவியத்தை இன்னொன்று பார்த்தீங்கனா அதை மற்றவுங்க பார்த்துட்டு ஆசையாக எனக்கும் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறளவுக்கு நம்ம வந்து அந்தளவுக்கு அங்கே வரையணும் நம்ம இது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தவறுகள் செய்கிறாங்க நிறைய பேர்